என் பேர் ரூபி ரோஸ்லி நான் வந்து வேளாங்கண்ணியில் இருக்கேன் என்னோடய பிறந்த ஊர் வேளாங்கண்ணி நான் இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டுருக்க வந்துருக்கிறது வந்து கும்பகோணம் நான் வேளாங்கண்ணிலேருந்து சின்ன வயசுலேருந்து சின்ன வயசில் சின்ன எனக்கு எங்கள் அம்மா எங்கள் அப்பா என் தம்பி என் தங்கச்சி நாங்கள் அஞ்சு பேர் எங்கள் வீட்டில் நாங்கள் சின்ன பிள்ளைல ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் எல்லோரும் எப்போதும் ஒன்னாக தான் இருப்போம் அம்மா அப்பா அம்மா ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்லவங்க அம்மா எங்களை அடித்ததே கிடையாது அப்பா தான் எங்களை அடிப்பாங்க நாங்கள் எல்லோரும் எப்போதும் ஒத்துமையாக தான் இருப்போம் எல்லோரும் எப்பொழுதும் ஒரு வேளையாவது ஒன்னாக உக்காந்து சாப்பிடுவோம் எங்கள் வீட்டில் அது எப்போதும் பழக்கம் தம்பி எனக்கும் எப்பொழுதும் சண்டை வந்துட்டே இருக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப ஃபைட் பண்ணிக்கிட்டே இருப்போம் சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம் என் தங்கச்சி நானும் என் தங்கச்சி என் தம்பி நாங்கள் மூணு பேர் வந்து தங்கச்சிட்டே ஸ் நாங்கள் சண்டை போட மாட்டோம் என் தங்கச்சி வந்து என் தங்கச்சியால் பேச முடியாது காது கேட்காது அவளுக்கு அதனால் அதனால் தான் அவள்ட்ட சண்டை போட மாட்டோமா அப்படின்லாம் இல்லை ஆனால் பொதுவாகவே அவள் சின்ன பிள்ள அப்படின்றனால நாங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட மாட்டோம் நாங்கள் ரெண்டு பேரும் எப்பொழுதும் ஒத்துமையாக இருப்போம் எங்களுக்குள்ளே எந்த சண்டை சச்சரவுகளும் வராது நாங்கள் எல்லோரும் ஒரே ஸ்கூலில் தான் படித்தோம் ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருந்தது நான் வந்து வேளாங்கண்ணியில் தான் வ படித்தோம் ஒன்னுலேருந்து ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் இப்போது இது ஆரோக்கிய அன்னை தொடக்கப்பள்ளியில் படித்தோம் அங்கே ஒன்னுலேருந்து ஐந்து வரைக்கும் க்ளாஸ் இருக்குது முதல் வகுப்பு முதல் வகுப்புன்னா கொஞ்சம் நான் கொஞ்சம் எல்லோருக்கும் பயப்படுவேன் அதனால் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகும்போது கொஞ்சம் பயமாக இருந்தது அதுக்கப்புறம் எல்லாம் பழகிடுச்சு எங்கள் அம்மாவை விட்டுட்டு போகிறோம்ல ஃபர்ஸ்ட்டு பால்வாடின்னு படித்தோம் அதுக்கு முன்னடி ஏ பால்வாடியில் எங்களை ஒரு மிஸ்ஸு இருக்காங்க எங்களுக்கு அவங்க எங்களை நல்லா பார்த்துப்பாங்க எங்கள் அம்மா விட்டுட்டு போனன்ற கவலையே இல்லாமல் அவங்க எங்களை அப்படி பார்த்துக்கிட்டாங்க அவங்க எங்களுக்கு தேவையானது எல்லாமே செய்வாங்க மதியானம் சாப்பாடு ஊட்டி விட்றதுலேந்து காலையில் எங்களுக்கு எல்லாம் பண்ணுறதுலேந்து அவங்க நல்லா பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நாங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு போனோம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் வந்து எல்லோருக்கும் பயமாக இருக்கும்ல அதே மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு அதுக்கப்புறம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பிள்ளைங்களோடயும் மிங்கிள் ஆகி நாங்கள் எல்லோரும் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃபிஃப்த்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு ஃபர்ஸ்ட் ஸ்டாண் ஃபஸ்ட்லேருந்து ஃபிஃப்த்து வரைக்கும் அங்கேருந்துது நான் ரொம்ப சமத்தான பிள்ள யார் என்ன சொன்னாலும் அமைதியாக கேட்டுப்பேன் யாரையும் எதுர்த்து பேச மாட்டேன் அவங்க சொல்கிறத கேட்பேன் அவங்க தப்பாக சொன்னால் கூட அவங்க நான் அமைதியாக ம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு போறேம் அப்புறமா வந்து கரெக்டாக ஆனால் அந்த தப்பை நான் பண்ண மாட்டேன் கரெக்டாக பண்ணணும்ன்னு அதை பண்ணிவிடுவேன் சின்ன வயசுலேயே ந எங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க எல்லோரும் சேர்ந்து தான் எல்லாம் விளையாடுவோம் அது சின்ன பிள்ளைங்கன்னாலே ஒன் டு ஃபிஃப்த்துனா வந்து ஒரு ஜாலியான குழந்த பருவம் இல்லையா அதில் வந்து நாங்கள் எப்பொழுதும் எங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு எல்லாத்தையும் விளையாடுவோம் நாங்கள் விளையாடிக்கிட்டே தான் இருப்போம் எப்பொழுதும் விளையாடிக்கிட்டே தான் இருப்போம் நல்லா விளையாடுவோம் ம் படிக்கிற நேரத்தில் படிப்போம் விளையாடுற நேரத்தில் விளையாடுவோம் அதுக்கப்புறம் ஓ ஒன் டு ஃபிஃப்த்து முடிஞ்சுது அதுக்கப்புறம் சிக்ஸ்த்து ஆறாம் வகுப்பு ஆறாம் வகுப்பும் வேளாங்கண்ணியில் தான் படித்தேன்

சிக்ஸ்த்து டு டுவெல்த்து வந்து அதே போல் இது ஆரோக்கிய அன்னை மேல்நிலைப்பள்ளி எங்கள் ஸ்கூலோடய பேர் அந்த ஸ்கூலில் தான் நாங்கள் படித்தோம் மேல்நிலைப்பள்ளி ஆறாம் வகுப்புனா இது ஹையர் செகண்டரி அப்டின்னு அப்படின்னு ஆகிடுச்சா அதனால் சின்ன பிள்ளைங்கள்ல இருந்த அந்த விளையாட்டுத்தனத்தைலாம் விட்டுவிட்டு சரி கொஞ்சம் பெருசாகிட்டோம் இப்போ சிக்ஸ்த்து டு டுவெல்த்து ஏ நம்மளை விட பெரிய அண்ணா அக்காலாம் அங்கே இருப்பாங்க அப்படின்னு சிக்ஸ்த்தில் போனப்போ ரொம்ப கொஞ்சம் பயமாக இருந்தது ஆ ஹையருக்கு வந்துவிட்டோம் ஹையரில் படி படி படின்னு படிப்பு மட்டுந்தான் அதில் இருக்கும் கொஞ்சம் விளையாட்டு அப்புறம் நமக்கு மேலே உள்ள அக்காலாம் சீனியர் அக்காலாம் படிக்கிறாங்க அவங்கள பார்த்து நம்ம படிக்கணும் அவங்கள பார்த்து இதை நம்ம பண்ணணும்ன்னு அவங்கள பார்த்து பார்த்து நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணணும் பண்ணணும்ன்னு சொல்லிவிட்டு பண்ணுவோம் எப்படி ஒன் டு ஃபிஃப்த்து எவ்வளோ ஜாலியாக இருந்ததோ அதே மாதிரியே சிக்ஸ்த்து டு டுவெல்த்தும் அதே சேம் ஜாலியாக தான் இருந்தது அதே மாதிரி ஏ எப்படி நாங்கள் ஒன்னுலேருந்து அஞ்சாம் வகுப்பு வரையும் எனக்கு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு இருந்தாங்களோ அதே மாதிரி எங்களுக்கு சிக்ஸ்த்து டு டுவெல்த்துலேயும் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க பாதி பேர் ஃபிஃப்த்தில் உள்ளவங்களே தொடர்ந்து சிக்ஸ்த்துலேயும் இருந்தாங்க கொஞ்சம் பேர் அவங்கவுங்க வேறு வேறு ஊருக்கு போய்ட்டாங்க சிக்ஸ்த்து டு டுவெல்த்து அப்டியே ஜாலியாக போனது சிக்ஸ்த்து செவன்த்து எய்த்து நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்துன்னு அது ஒரு மாதிரி ஜாலியாக போச்சி டென்த்தில் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸு எங்களை விட்டு போவாங்க மறுடியும் லெவன்த்து டுவெல்த்து வேறு புது ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க டென்த்து வரைக்கும் எல்லோரும் ஒன்னாக தான் படிப்போம் ஏன்னா ஒரே மாதிரி ஒரே மாதிரி தான் டென்த் வரைக்கும் ஒரே லெசன் தானே இருக்கும் அதனால குரூப் மா க்ளாஸ் மட்டும் வேறு வேறு செக்ஷனில் இருக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுங்களை கொஞ்சம் பேர் அந்த பக்கம் இந்த பக்கன்னு ஆனால் எல்லோரும் ஒரே லாங்குவேஜு க்ளாஸுன்னு வரும்போது எல்லோரும் ஒன்னாக ஸ் ஜாயின் பண்ணுவோம் ஜாயின் பண்ணி நாங்கள் எல்லோரும் எப்படி எங்களால் ஜாலியாக இருக்க முடியுமோ அந்த மாதிரி இருப்போம் லாங்குவேஜு எங்களுக்கு தி தமிழ் அம்மா தமிழ் ஐயா ரெண்டு பேரும் எங்களுக்கு தமிழ் ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு மற்ற லாங்குவேஜை விட இந்த தா தமிழை தான் நாங்கள் நல்லா கற்றுக்கணும் நிறைய புரிஞ்சு படிக்கணும் அப்படிம்போம் ஏன்னா எங்களுக்கு தமிழ் அம்மாவும் தமிழ் ஐயாவும் அப்படி சொல்லி கொடுப்பாங்க எங்களுக்கு நாங்கள் இப்போ அவங்க ரெண்டு பேருமே மிஸ் பண்ணுறோம் ஏன்னா அவங்க இப்போ இல்லை ஆனால் அவங்கள மாதிரி எங்களுக்கு தமிழ் சொல்லி கொடுக்க யாருமே இல்லை எங்களுக்கு இலக்கணம் ஆகட்டும் திருக்குறள் ஆகட்டும் அதை எப்படி வாசிக்கணும் பிழை இல்லாமல் அதை எப்படி வாசிக்கணும் அந்த ஒரு ஒரு வரிக்கான அர்த்தத்தையும் அவங்க எங்களுக்கு சொல்லி தந்தாங்க எந்த மாதிரி பிரித்து எழுதணும் எது மாதிரி வந்தால் சேர்த்து எழுதணும் அந்த மாதிரி ஒரு இலக்கணத்தில் உள்ள அத்தனையும் எங்களுக்கு விரிவாக புரிஞ்சுதுன்னா எங்கள் தமிழ் அம்மா தமிழ் ஐயா தான் காரணமே எங்கள் தமிழ் அம்மா வ சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் எங்கள் தமிழ் அம்மா வருவாங்க அவங்க சூப்பராக சொல்லி தருவாங்க நல்லா சொல்லி தருவாங்க அதுக்கப்புறம் லெவன்த்து டுவெல்த்துன்னும்போது எங்கள் தமிழ் ஐயா அவங்களும் நல்லா சொல்லி தருவாங்க ஆனால் அவங்க ரெண்டு பேருமே இப்போ இல்லை நாங்கள்லாம் அவங்கள கொஞ்சம் மிஸ் பண்ணுறோந்தான் அதுக்கப்புறம் டென்த்து பப்ளிக் முடிஞ்சுது டென்த்துலேருந்து டென்த்து வந்தாலே அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கு குரூப் மாதிரி ஏ குரூப் பி குரூப்ஸு அந்த மாதிரி வரும் இல்லையா கம்ப்யூட்டர் சயின்ஸு ஹிஸ்ட்ரி அது மாதிரி அது மாதிரி எங்கள் ஃப்ரெண்ட்ஸெல்லாம் நாங்கள் பிரிஞ்சு பிரிஞ்சு போனோம் ஆனால் எல்லோரும் படிச்சிட்டு இருந்துட்டு எல்லோரும் வேறு வேறு குரூப்பில் போனாலும் எல்லோரும் எப்போதும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம் அப்புறம் ஒரு வழியா முடிஞ்சுது டுவெல்த்து முடிஞ்சுது டுவெல்த்து முடிஞ்சு ஒரு ஆன்வல் டேலாம் வந்தது அப்போ எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்ணி அழுது ஆட்டோகிராஃப் அது இதுன்னு எல்லாம் வாங்கிட்டுருப்போம் ஆனால் என்ன எல்லாம் அது அது கொஞ்சம் நாளோடு முடிஞ்சு போயிடுச்சி ஆட்டோகிராஃப் வாங்கினது பார்த்தது பேசினதெல்லாம் இன்னும் சில ஃப்ரெண்ட்ஸெல்லாம் வந்து எங்களுக்கு இன்னுமும் நாங்கள் காண்டெக்ட்டில் தான் இருக்கோம் சில ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்ணிவிட்டோம் அடுத்தது பள்ளி முடிஞ்சுது ஸ்கூலு முடிஞ்சுட்டு டுவல்த்து முடிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கெல்லாம் காலேஜ் சேர்ந்தோம் நாங்கள் ஸ்கூலில் படித்த ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் ரெண்டு மூணு ம பேர் மட்டும் எங்களோடு சேர்ந்து நாங்கள்லாம் ஒன்னாக சேர்ந்தோம் ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு பக்கம் போய்ட்டாங்க அவங்கவுங்க அவங்கவுங்க கெரியருக்காண்டி நாங்கள் வந்து அதுக்கப்புறம் வேளாங்கண்ணியில் இப்போ முடிஞ்சுது ஒன்னு டு ஃபிஃப்த்து அப்புறம் சிக்ஸ்த்து டு டுவெல்த்துனு முடிஞ்சுது அதுக்கப்புறம் நாகப்பட்டினத்துல போய் சேர்ந்தோம் காலேஜ் ஏ டி எம் காலேஜ் எங்கள் காலேஜ் பேர் ஏ டி எம் காலேஜ் அங்கே விமென்ஸ் மட்டுந்தான் அதனால் நாங்கள் ஒரு குரூப்பாக போய் எ எங்கள் ஃப்ரெண்ட்ஸெல்லாம் போய் சேர்ந்தோம் ஈவினிங் நாங்கள் ஒரு ரெண்டு மூணு பேர் அதே சேம் ஃப்ரெண்ட்ஸ் போய் அங்கே சேர்ந்தோம் நாங்கள் மூணு பேர் எப்போதும் க்ளோஸாக இருப்போம் என் என் பேர் ரூபி என் இன்னொரு பொண்ணு ரூபியான்னு ஒரு ஒரு ஃப்ரெண்டு இருக்காள் இன்னொருத்தி சுந்தரின்னு ஒரு ஃப்ரெண்டு நாங்கள் மூணு பேரும் ஸ்கூல் முடித்து ஸ்கூல்லேருந்து ஒன்னாகவே காலேஜ் ஒரே குரூப் ஜாயின் பண்ணோம் ந பிகாம் காமர்ஸ்ஸுல பிகாம் படித்தோம் நான் அதுக்கப்புறம் அங்கே காலேஜில் போய் எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கெடைச்சாங்க க்ளோஸ் ஃப்ரெண்டாக எனக்கு அமலா கிருத்திக்கா நிறைய லதா மஹாலக்ஷ்மின்னு எப்பொழுதும் நாங்கள் ஒரு கேங்கு அங்கே கிளாஸ்ல உள்ள எல்லோரோடயும் நாங்கள் எப்பொழுதும் குளோஸா தான் இருப்போம் ஏன்னா எல்லோரோடையும் பேசிக்கிட்டே இருக்கிறது தான் எங்கள் வேலை எப்பொழுதும் நாங்கள் எப்பொழுதும் எங்கள் குரூப்போடு எப்பொழுதும் ஜாலியாக தான் இருப்போம் எல்லோரும் எப்போதும் சேர்ந்தே தான் இருப்போம் படிப்போம் த சில நேரம் ஹோம் ஒர்க் பண்ணாமல் திட்டு வாங்குவோம் கிளாஸ விட்டு வெளில போய் நிற்பாளுங்க என் ஃப்ரெண்ட்ஸெல்லாம் அந்த ஒரு வேலை மட்டும் நான் பண்ண மாட்டேன் ஏன்னா வேலையே ஹோம் ஒர்க்கு அப்படின்னா அதை முடிச்சுட்டு நான் போயிடுவேன் அதனால் அந்த வேலை மட்டும் என்ட்ட இருக்காது பனிஷ்மெண்ட் வாங்குறதுல்லாம் ஒரு ஜாலியாக என் ஃப்ரெண்ட்ஸெல்லாம் நிற்பாளுங்க என் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நாங்கள்லாம் திடீர்னு ஒரு கல்யாணத்துக்கு போகிறது வெளியில் போய் சாப்பிடுவோம் ஒரு நாளைக்கு தேட்டர் போவோம் ஆனால் எல்லாத்துக்கும் அம்மாட்ட சொல்லிட்டு தான் போவோம் நான் அம்மாட்ட சொல்லாமல் எதுவும் பண்ண மாட்டேன் ஏன்னா எங்கள் அம்மா அவ்வளோ க்ளோஸ் எனக்கு அம்மாட்ட சொல்லாமல் எதையுமே பண்ண மாட்டேன் நாங்கள் எப்பொழுதும் ஒன்னாக தான் இருப்போம்

அம்மா அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ் முடித்தோம் காலேஜ் முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்ருந்தோம் அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கக்குள்ள பிகாம் முடிஞ்சுது ஒரு த்ரீ இயர்ஸ் முடிஞ்சிது த்ரீ இயர்ஸ் முடிஞ்சு பாதி பேர் அடுத்து அடுத்தது நம்ம அடுத்து எம்காம் படிக்கலாம்னு கொஞ்சம் பேர் ஒரு செட்டாக போய் சேர்ந்தாங்க நாங்கள் வந்து சரி நம்ம வந்து பிகாம் முடிச்சாச்சு இதுக்கப்புறம் வீட்டில் படிக்க வைப்பாங்களா படிப்போமா கல்யாணத்தை பண்ணி கொடுத்துருவாங்களா அப்படின்னு நெனைச்சோம் அதுக்கப்புறம் கரஸ்ஸில் வந்து எம்காம் போட்டேன் நான் என் ஃப்ரெண்ட்ஸு வந்து அதுக்கப்புறம் படிக்கலை ரெண்டு பேரும் இன்னொருத்தி கிருத்திக்கானு ஒருத்தி மட்டும் படிச்சாள் அவளும் போய் எம்காம் படிச்சாள் நான் கரஸ்ஸில் எம்காம் படித்தேன் சரி இப்போ ஏன் கரஸ்ஸில் எம்காம் போட்டு வீட்டில் இருக்க வேணாம்ன்னு நான் வந்து ஒரு ஸ்கூலில் ஜாயின் பண்ணேன் நர்சரி ஸ்கூலில் ஒன் டு ஃபிஃப்த்து அந்த ஸ்கூலில் இருக்குது இங்கிலீஷ் மீடியத்தில் அதில் சேர்ந்தேன் பாதியில் போய் சேர்ந்தேன் ம ஒரு க க ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடுச்சி நவம்பரில் போய் ச ஜாயின் பண்ணேன் நவம்பரில் போகும் போது ஜாயின் பண்ணிட்டு அதில் ஒரு ஒன் இயர் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பார்த்தேன் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் மிஸ் இல்லாததனால என்னை ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க அது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் இருந்தேன் அதுக்கப்புறம் அந்த மேம் மறுபடியும் வந்தோன அந்த மிஸ்ஸு மறுபடியும் வந்துவிட்டாங்க அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் யூகேஜி ஒரு ரெண்டு வருஷம் யூகேஜியில் இருந்தேன் மூணாவது வருஷமும் யூகேஜியில் இருக்கும் போது தான் யூகேஜி ப்ரைமரிஸ் ஜாலியாயிருக்கும் எப்பொழுதும் அந்த பிள்ளைங்களோட சந்தோஷமாயிருக்கும் விளையாடுறது பேசுகிறது ரைம்ஸ் பாடிக்கிட்டு பாடுறது டான்ஸ் ஆடுறது அப்புடின்னு பிள்ளைங்களோட ரொம்ப சந்தோஷமாக போகும் அந்த ரெண்டு வருஷம் நல்லா ஜாலியாக போச்சி அதில் எம்காம் நான் கரஸ்ஸில் படித்துக்கிட்டு இந்த வேலையும் பார்த்துட்ருந்தேன் அப்புறம் திடீர்னு ஒரு நாள் கல்யாணம் ரெண்டு வருஷம் முடிஞ்சுது அதுக்கப்புறம் கல்யாணம் ஒ ஃப்ரெண்ட்ஸ் ஆன்வல் டே நடக்கும் நாங்கள் எல்லோரும் அதை ஜாலியாக பார்ப்போம் அந்த ஆன்வல் டே முடிஞ்ச அப்புறம் திடீர்னு அப்புறம் கல்யாணம் அப்படின்னு சொல்லும் போது ஆஹா ஃப்ரெண்ட்ஸெல்லாம் விட்டுட்டு போகணும் ஊரெல்லாம் விட்டுவிட்டு போகணும் அப்படின்னு நெனைச்சேன் சரி எதுவும் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய தானே அப்படின்னு சொல்லிவிட்டு கல்யாணத்தில் ஸ் கல்யாணமும் பண்ணிக்கிட்டோம் கல்யாணம் பண்ணி நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்த ஊர் வந்து கும்பகோணம் ஃபர்ஸ்ட்டு என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தான் கல்யாணம் ஆச்சி ஃபர்ஸ்ட்டு என் ஃப்ரெண்டு கிருத்திகாவுக்கு ஆனது அதுக்கப்புறம் மகாலகஷ்மின்னு ஒரு பொண்ணுக்கு ஆனது மகாலஷ்மி கிருத்திகா அப்பறம் ரூபியா சுந்தரி அப்படின்னு ஆகி அதுக்கப்புறம் எனக்கு ஆனது நாங்கள் ஒரு ஒருத்தரும் மாற்றி மாற்றி எல்லா கல்யாணத்துக்கும் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வருவோம் அடுத்தடுத்து அடுத்து என் கல்யாணம் என் கல்யாணம் முடிஞ்சு நான் கும்பகோணம் என் ஃப்ரெண்ட்ஸெல்லாம் பக்கத்தில் பக்கத்துலயே அவங்க ஊரை ஒட்டியே எல்லோரும் அடுத்து அடுத்து கல்யாணம் பண்ணிட்டாங்க நான் மட்டும் அங்கேயிருந்து இங்கே கும்பகோணம் அப்பப்போ கும்பகோணத்துலேருந்து எங்கள் ஊரை போய் விசிட் பண்ணிட்டு வர்றேன் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் கல்யாணம் பண்ணி வந்து இங்கே கொஞ்சம் நாள் ஃப் ஒரு புது ஃபேமிலியை பார்க்க பயமாக இருந்தது அப்புறம் கொஞ்சம் நாள் போக அவங்களோட அட்டேச்சிடு ஆகிட்டு இப்போ நான் எங்கள் வீட்டை மறந்து இப்போ இது தான் எங்கள் வீடு இப்போ நான் பிறந்து வளர்ந்த வீட்டையே மறந்துவிட்டு இருக்கேன்னா இந்த வீட்டில் எவ்வளோ சந்தோஷமாக நான் இருக்கேன்னு பார்த்துக்குங்க நல்ல மாமனார் மாமியார் கொழுந்தனார் ரெண்டு பேர் எனக்கு நாத்தனார் ஒருத்தங்க என்னோடய கோ சிஸ்டர்ஸ் ரெண்டு பேர் அவங்களோட எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்போம் நாங்கள் அப்புறம் கல்யாணம் எங்களுக்கு நடந்தது அதுக்கப்புறம் எங்கள் கொழுந்தனார் ரெண்டு பேருக்கும் நடந்தது அதுக்கப்புறம் எங்கள் பசங்க நான் வந்து ஒரு ஜாயின் ஃபேமிலியில் தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் இப்போ ஜாயின் ஃபேமிலியில் எல்லோரோடையும் ரொம்ப சந்தோஷமாகவே இருக்கோம் நாங்கள் எப்போதும் எங்கள் ஃபேமிலியோடு தான் எப்போதும் ஒன்னாகவே இருப்போம் எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலும் எல்லோரும் எப்பொழுதும் ஒன்னாக போவோம் ஒன்னாக வருவோம் எங்களுக்குள்ளே ம சண்டைகள் வரும் எந்த அளவுக்கு சண்டைகள் வருதோ அந்த அளவுக்கு அவ்வளோ சீக்கிரம் சமாதானமும் வந்துடும் எல்லோரும் அப்புறம் எங்களுக்கு பசங்க வந்தாங்க அப்புறம் பசங்களை ஸ்கூல் சேக்கிறது பசங்க பிறந்தாங்க வளந்தாங்க பிறந்து வளர்ந்து இப்போ எல்லாம் படிச்சிட்டுருக்காங்க என் பையன் பெரிய பையன் வந்து சிக்ஸ்த்து படிக்கிறான் சின்ன பையன் வந்து தேர்ட் படிக்கிறான் நாங்கள் எல்லாம் கூ கூ கூட்டு குடும்பம் தான் எங்கள் வீட்டில் மா மா அப்புறம் என் கொழுந்தனார் பையன்லாம் ட தேர்டு யூகேஜி இன்னொரு கொழுந்தனார் பையன் எல்கேஜி படிக்கிறாங்க இப்போ அவங்க அஞ்சு பிள்ளைங்களும் எங்கள் வீட்டில் ஒரு எப்பொழுதும் சேட்டை தான் சேட்டைகள் நிறைந்த வீடு தான் எங்கள் வீடு எப்பொழுதும் எல்லோரும் ஒன்னாக இருப்போம் ஒன்னா இருப்போம் ஒன்னாகவே விளையாடுவோம் ஒன்னாகவே சந்தோஷமாக இருப்போம் ஏ எங்கள் குடும்பம் மட்டும் இல்லை என் எங்கள் அத்தையோடு பிறந்தவங்க அப்படின்னு இன்னும் நாலு பேர் இருக்காங்க நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா நாங்கள் எல்லோரும் ஒன்னாக சேந்துடுவோம் எங்கள் எங்கள் ஃபேமிலின்னு சொல்லி நாங்கள் ஒரு கூட்டமாக தான் இருப்போம் எங்கள் குடும்பம் மட்டுமே அவ்வளோ பேர் இருப்பாங்க அப்புறம் சொந்தக்காரங்க அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அதுவே நிறைய இருக்கும் நாங்கள் எல்லோரும் எப்போதும் ஒத்துமையாக இருப்போம் எங்களுக்கு இப்போது நாங்கள் வந்து எங்கள் எங்களோடய வாழ்க்கை முடிஞ்சுது அடுத்து என் பிள்ளைங்களோட வாழ்க்கை இப்போ நான் அதுக்கப்புறம் நான் எம்காம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ப கல்யாணம் பண்ணிட்டு வந்து கல்யாணம் பண்ணதுக்குப்புறம் என்னை பிஎட் படிக்க வைச்சாங்க எங்கள் வீட்டில் என் வீட்டுக்காரர் என்னை பிஎட் படிக்க வைச்சாங்க பிஎட் படித்தேன் நானும் படித்து அதுக்கப்புறம் குழந்தைங்கள படித்து முடித்து கொழந்தை த ரெண்டாவது பையன் வயிற்றுல இருக்கும் போது தான் நான் பிஎட் படித்தேன் படித்து ஒ கொழந்தை பிறந்து எக்ஸாம் முடித்தேன் எக்ஸாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறது அதுக்கப்புறம் வேலைக்கு போகலான்னும் போது சரி இப்போ குழந்தைங்க வளரட்டும் அப்டின்னு தான் சின்ன பிள்ளைங்கல்ல விட்டுட்டு போகணுமே அடுத்து அடுத்து எங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்குது இந்த பிள்ளைங்க கொஞ்சம் வளரட்டும் வேலைக்கு போகலாம் அப்படின்னு நெனைச்சிட்டுருந்தோம் இப்போ தான் எல்லோரும் பழைய கொஞ்சம் கொஞ்சம் விவரமாயி பெரிய பிள்ளைங்களாக இருக்காங்க அவங்கள்லாம் படித்து இப்போ அவங்களோட படிப்பு அவங்களுக்கு படிக்கிறது சொல்லி கொடுக்கறது எழுதுகிறது இப்புடின்னு நாங்கள் ஒரு பிஸியான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம் எங்கள் பிள்ளைங்களோட ஜாலியாக போய்ட்டுருக்கு இந்த வாழ்க்கை எங்கள் பசங்கள்லாம் ரொம்ப வால் பசங்க எப்போதும் ச ஒரே அரட்டை வாலுத்தனம் தான் அவனுங்க பின்னாடி ஓடுறதே தான் எங்களுக்கு வேலை